சமையல் இது வந்து டிவியில் வந்து நான் பாட்டி வைத்தியம் அப்டிங்கிறதில் வந்து அந்த தூதுவளை ரசம் எப்படி வைக்கறதுங்கிறத பற்றி நான் தெரிஞ்சிகிட்டேன் எனக்கு வந்து தூதுவளை ரசம் நான் சாப்பிட்டதும் இல்லை செஞ்சதும் இல்லை அந்த டிவி பார்த்துதான் நானு செஞ்சேன் அவங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சி ரசம் வெச்சி செஞ்சேன் சளி பிடிச்சிருந்துதுன்ட்டு அப்போது வந்து வீட்லேயும் சாப்பிட்டுட்டு எல்லா நல்லார்க்குதுன்னு சொன்னாங்க ரசம் வந்து வித்தியாசந் தெரியல தூதுவளை ரசத்துக்கும் நம்ம நார்மளாக வைக்கிற ரசத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியாமல் நல்லாருந்தது எல்லோரும் ரசம் நல்லார்க்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க வீட்டில் பசங்க வீட்டுக்காரரு எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க அப்போ அப்போ புதுசு புதுசாக எதாவது தெரிஞ்சிக்கணும் ப புதுசாக பண்ணணுன்னு நான் யூடியூபை பார்ப்பேன் யூடியூபில் வந்து பரோட்டா போடுறது புதுசு புதுசாக இந்த மீள்மேக்கரில் எப்படி க்ரேவி செய்கிறது பிரியாணி செய்கிறதே நான் வந்து யூடியூபில் பார்த்துதான் தெரிஞ்சிகிட்டேன் யூடியூபை பார்த்து செஞ்சன்னா எங்கள் வீட்டில் வந்து நல்லாருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு தடவை குருமா யூடியூபை பார்த்து செஞ்சேன் அது வந்து கொஞ்சம் சொதப்பலாயிடிச்சி அதை வந்து நல்லால்லன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நானு அதை வைச்சேன் அப்போது நல்லார்க்குதுன்னு சொன்னாங்க நான் அதிகமாக சமையலை ஒரு புதுசாக எதாவது செய்யணும்னு தெரிஞ்சால் தோணுச்சின்னா யூடியூபில் பார்த்துக்குறது யூடியூபில் பார்த்து அவங்க எவ்வளோ எவ்வளோ பொருள் போடுறாங்க அது எப்படி செய்யணும் எப்படி தாளிக்கிணும் அது முதல கொண்டு யூடியூபில் பார்த்து நான் செஞ்சிடுவேன் பிள்ளைங்களும் சாப்பிட்ருவாங்க கெஸ்ட்டுங்க எதாவது வந்தாலும் பலகாரமும் அதே மாதிரி நம்ம கோதுமை மாவில் பிஸ்கெட்டு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு யூடியூபை பார்த்துதான் நான் கோதுமை மாவில் பிஸ்கெட்டு செஞ்சேன் அதுக்கப்புறம் அல்வா நம்ம இருட்டுக்கடை அல்வா கோதுமை மாவில் செய்கிறது எப்டினு பார்த்து அவங்க போட்ட மாதிரி எல்லாம் போட்டு தேங்காய்ண்ணைய ஊற்றி செஞ்சேன் அதுவும் சாப்பிட்டுட்டு நல்லாருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு புதுசு புதுசாக கற்றுக்கணும் செய்யணும் நம்மளும் பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சித்தரணும் வீட்டுக்காரரு சந்தோசபட்டு சாப்புடுற மாதிரி செஞ்சி தரணுன்னு நான் அதிகமாக யூடியூபை பார்த்துதான் செஞ்சி கொடுக்கறேன்